இன்றைய காலக்கட்டத்தில் தண்ணீர் இல்லைன்னா வாழவே முடியாது காலை ஒரு வீடு இருக்குன்னால் காலையில் எழுந்துரு எழுந்துருச்சி திருப்பி வேலைக்குப் புறப்படுற வரைக்குமே தண்ணீருடைய பங்கு மிக முக்கியமானது எடுத்த உடனே காலைல கழிப்பறையில தண்ணீர் வேணும் உடனே முகம் கழுவ ம பாத்ரூமுக்குக் குளிப்ப குளிப்பதற்குக் காபி டீ வைக்கிறத்துக்கு சமையல் செய்வதற்கு கா எல்லாத்துக்குமே தண்ணி தேவைப்படுது ஈவன் வீட்டில் வந்து வாசலை கூட்டிக் கோலம் போடுறத்துக்குத் தண்ணீர் தேவை தண்ணீர் இல்லாமல் எந்த ஒரு வேலையும் இன்றைக்கி காலக்கட்டத்தில் இல்லை மேற்கொண்டு மேலும் தண்ணீர் இல்லைன்னா ஒரு மனுஷனுக்கு தண்ணீர் இல்லாமல் ஒரு வீட்டுக்குக் குடிப்போகிறோம்னாக்க காற்று வசதிகள் இல்லைன்னா கூட பரவாயில்லை ஆனால் தண்ணீர் முக்கியம் முக்கிய தேவையாக இருக்குது தண்ணி இல்லைன்னா ஒரு மனிதன் கண்டிப்பாக வாழவே வாய்ப்பு போ முடியாது அப்படிங்கிற நெலமை மாறிடுத்து தண்ணீர் தண்ணீர் வந்து இன்னொன்று என்னென்னால் குடிப்பதற்குத் தண்ணீர் தேவை எந்த ஒரு சமைப்பதற்குத் தண்ணீர் தேவை ஒரு சுகாதாரத்திற்குத் தண்ணீர் தேவை தண்ணீர் இல்லாத விஷயம் அப்படின்னு பார்த்தாக்கா நூத் நூறு பர்சண்ட்டுக்குத் தொண்ணூறு பர்சண்ட் தண்ணீருடைய அத்தியாவசியம் இப்போ இருக்குது தண்ணீர் தண்ணீர் தண்ணீர் இல்லாமனால் தண்ணீர்னால் ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்குப் பிரச்சனையே வருது தண்ணீர் இல்லைன்னா விவசாயம் பண்ண முடியாது தண்ணீர் விவசாயத்துக்குத் தண்ணீர் தேவை அதே மாதிரி ஒரு பாசனத்திற்குத் தண்ணீர் தேவை தண்ணீர் தண்ணீருடைய முக்கிய பங்கு இதைவிட ஒரு சிறப்பாக வந்து தண்ணீருனால் இரு நா இரு இரு தேசங்களுக்கும் இரு நாட்டுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையே வருது அதற்காக தான் தண்ணீர் தண்ணீர் தண்ணீர் தண்ணீரை விட முக்கிய சமாச்சாரம் வேறு எதுவுமே இல்லை